இப்போது ஆன்லைனில் கோச்சிங்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களோட மனசளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதுவும் இல்லாமல் உடலளவு கூட அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது எதனால் அப்படின்னா இப்போ காலையில் ஒம்போது மணிக்கு ஒரு பாடம் ஆரம்பிக்குது ஆன்லைனில் ஒரு குழந்தைக்கி அப்படின்னா அஞ்சு மணி வரைக்கும் அந்த ஒரே இடத்துலே தான் உக்காந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் என்னாகும் அவங்க உடலை உடலளவில் அவங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்குறாங்க கண் வலி வரும் கண் சம்மந்தமான தொந்தரவுகள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டு விஷயம் வந்து உடலளவில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மனசளவில் எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க வெளி உலகத்தை பாக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அது அந்த குழந்தைங்களுக்கு வீட்டுலேயே இருந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்காம போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்த சேர்ந்த ஒருத்தர் அவங்கள் குழந்தைக்கி ஆன்லைனில் படிக்கணும் அப்படினா லேப்டாப் எல்லோராலையும் வாங்கி கொடுக்க முடியுமானா வாங்கி கொடுக்க முடியாதுங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க மொபைல் ஃபோன் தான் வாங்கி கொடுக்க முடியும் மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த சின்ன ஸ்க்ரீனில் ஹை ரேடியேஷனில் நாள் ஃபுல்லாக ஒரு கொழந்தை இருந்துச்சு அப்படினா அவங்க கண்டிப்பாக மனதளவில் பாதிக்கப்படுறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு ஆசிரியரால் கூட ஒரு கவனமாக அந்த கொழந்தை படிக்குதா அப்டிங்கிறத தெரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆன்லைனில் ஒரு பாடம் எடுக்கும் போது அவங்க ஒரு அட்டேனன்ஸ் எடுக்கணும் அப்படினா கூட அட்னன்ஸில் அவங்க ப்ரெசன்ட் மேம்னு சொல்கிறாங்க ஆன்லைனில் இருக்கிறாங்களா அப்டிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்க முடியும் ஒரு ஆசிரியரால் அதுக்கப்புறமா அவங்க கவனிக்கிறாங்களா நாம் சொல்கிற பாடத்தை புரிஞ்சுக்கிறாங்களா அப்டிங்கிறத தெளிவாக ஒரு ஆசிரியரால் கண்டிப்பாக வந்து மானிட்ரு பண்ண முடியாது